பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்று ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி ஒன்று மூன்று ஒன்பது இரண்டாயிரம் இரண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து